இப்போ பார்த்தீங்கனா கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா தனியாக இருப்பாங்கள் தனியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு கிரௌண்ட் இருக்காது ஒன்றும் இருக்காது வெளியில் போக முடியாமல் இருப்பாங்க ஊர் உள்ளேயே தான் இருந்துக்கிட்டு மக்களோடய மக்களாக அது மாதிரி இருந்து ஒரு அழுத் மனம் அழுத்தம் எப்படி சொல்கிறது டிப்ரஷன் அதிலே தான் இருப்பாங்கள் அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரமாதிரி இருக்கும் ஒன்றுமே பேசிக்க முடியாது ஊருக்குள்ளேயே இருந்துட்டு வெளியில் வெளியில் என்ன நடக்குது ஒன்றுத்தையும் புரிஞ்சுக்காம அதுமாதிரியே இருப்பாங்க இந்த கிராமப்புற மக்கள் இப்போ அவங்க மன அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்காக அதிகபட்சமாக பார்த்தீங்கனா நம்ம வந்து வெளியில் போகலாம் வெளியேலனா குடும்பங்களை அழச்சுட்டும் போகலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு இல்லை ஊர் மக்களே சேர்ந்து டூர் போகிற மாரி அதுமாரியும் போகலாம் இப்போ அந்தமாரி போனால் கொஞ்சோன்டு மன அழுத்தமும் குறையும் அந்த டென்ஷன் டிப்ரஷன் எதுவுமே நமக்கு இருக்காது அதுமாதிரி போகிறப்ப வெளியில் என்ன நடக்குது அதுவும் நமக்கு தெரியும் புரிஞ்சிக்கலாம் இது இது இங்கே நடக்குது இந்தெந்த மொழிகள் இருக்குது இந்த ஊர் இருக்குது இது இந்த சைடு தான் இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சிப்பாங்க அவங்களுக்கும் ஒரு க்ளாரிஃபிகேஷன் வரும் எப்படினா இதெல்லாம் பார்த்து இப்படி செஞ்சுக்கலாம் நம்மளும் இப்படி மாறணும் வெளியேலலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி தான் ஒரு கிராமத்தில் வந்து இப்போ எங்கள் சித்தி தான் அவங்க ரொம்ப டிப்ரஷன் அப்படி இருக்குன்ட்டு குடும்பத்தோடய கோவிலுக்குலாம் போனாங்க கோவிலுக்கு எப்படினா தனியாக போககூடாது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க ஒரு கூட்டுக்குடும்பம் அவங்க பெரியம்மா பெரியப்பா ஹஸ்பண்டு பசங்கள் எல்லோரும் சேர்ந்து பேனால் போனாங்க நீங்கள் இப்போ அதேமாரி கோவிலுக்குலாம் போகிறப்ப அந்த கோவிலில் வந்து முகம் தெரிஞ்சவங்களும் உங்களோடய இருப்பாங்க தெரியாதவங்களும் நல்ல பழக்க வழக்கம் இருக்கும் அவங்கள்கிட்ட அதுமாதிரிலாம் கிடைக்கும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதேமாரி நம்ம ரொம்ப லாங் ட்ராவல் போகிறப்ப நமக்குள்ள பேசிக்கிட்டு அது நடந்துச்சு இது நடந்துச்சு அதெல்லாம் பகிர்ந்துக்கலாம் இப்போ ஒரு கிராமத்துக்குள்ள இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளையே பேசி அது முடிஞ்சுப் போயிரும் அதுமாதிரி இல்லாமல் வெளியில் போகிறத விட்டு இந்த இது இந்த இது இருக்குது அப்படி இருக்குது அதெல்லாம் வந்து எல்லோருக்கும் சொல்லுவாங்கள் இப்போ இவங் பார்த்துட்டாங்க அப்படினா இவங்க ஊர் மக்கள்கிட்ட வந்து சொல்லி ஊர் மக்களும் அதேமாரி கிளம்ப ஆரம்பிப்பாங்க வெளியில் வெளியில் கிளம்பி நம்ம கிராமத்துக்குள்ளேயே இருக்கறக் கூடாது அப்படிங்கறதையும் பார்த்துப்பாங்க அதுமாதிரி தான் இருக்கும் இன்னொன்று வந்து முக்கியமாக சொல்லணும்னா பசங்களுக்கு தான் இப்போ அதிகமாக டிப்ரஷனே ஏன்னால் சிட்டி சைடில் இருக்கிற பசங்க கூட வெளியில் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கிளாஸ் பாட்டு கிளாஸு செட்டில்கார்க்கு ஏதோ ஒன்று போயிட்டு பண்ணிட்டுருப்பாங்க மேக்சிமம் மொபைல் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சினையே இல்லை எல்லா பசங்கள்கிட்டையும் பைக் இருக்கும் டவுன் சிட்டிஸில் உள்ளவங்கள்ட்ட ஆனால் கிராமத்தில் அப்படி கிடையாது பசங்கனா வீட்டில் தான் இருப்பாங்க இதுமாதிரி கபடி விளாண்டுக்கிட்டு உடல் மூலிமாக விளாடுற மாதிரியே விளாடுவாங்க அது விளாண்டாலும் குறையும் அது இருந்தாலும் அடிப்படும் அப்படிங்கிறதுக்காக பசங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிரௌண்டு மாதிரி உருவாக்கி அடிப்படாமல் இப்போ இந் அந்த ஷி இந்தமாதிரி கிரிக்கெட் கிரிக்கெட் செட்டில் அது மாதிரிலாம் கொஞ்சம் விளாண்டு ஃப்ரெண்ட்ஸோடய பேசிக்கிட்டு அப்படி விளாடுறப்ப இவங்களுக்கு வந்து அந்த டிப்ரஷன் மன அழுத்தம் குறஞ்சி கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகும் மைண்ட் ஃப்ரீ ஆனாலே இவங்களுக்கு எந்த நோய் எதுவுமே வராது இவங்க தனியாக கிராமத்தில் இருக்காங்க அப்படினு ஒரு தனியாக இருக்கோம் அப்படிங்கறதே போயிரும் மனசில் இருந்து போயிட்டு ஃப்ரீயாக இருப்பாங்கள் இது தான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறது